எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கடலெலாம் எதுவும் இல்லை ஆனால் நினைவுச்சின்னங்கள் கோவில்களெலாம் அதிகமாக இருக்குது கோவில்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்ன்னா கோவில் வந்து நிறையா நிறையா ஃபேமஸ்ஸான கோவிலெல்லாம் நிறைய இருக்குது தஞ்சாவூர் பெரிய கோவில் அதுக்கப்புறம் அப்படியே கும்பகோணம் சைடு வந்தோம்னால் நாகேஸ்வரன் கோவில் சாரங்கபாணி கோவில் கும்பேஸ்வரன் கோவில் மகா மகக்குளத்துலேயே ரெண்டு மூணு கோவில் மகக்குளத்தை சுற்றியே ரெண்டு கோவில் இருக்குது காசி விஸ்வநாதர் கோவில் அபிமுகேஸ்வரர் கோவில் அதுக்கப்புறம் இங்கே கும்பகோணம் இன்னும் கொஞ்ச தூரம் கும்பகோணத்தில் இருந்து ஒரு அஞ்சு கிலோ மீட்டர் அந்தமாதிரி தூரத்தை நாகேஸ்வரன் கோவில் உப்பிலியப்பன் கோவில் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனிங்கன்னா சூரியனார்கோவில் அதுமாதிரி நிறைய கோவில்களெலாம் இருக்குது எல்லாமே வந்து பழங்காலத்தில் கட்டினது அது எல்லாமே வந்து ஒரு நினைவு அதில் ஒரு ஒரு இதுலேயும் ஒருவ அதிகமாக சிவன் கோவில் தான் வந்து நிறையா இருக்குது சிவன் கோவில் அப்படினு எடுத்தோம்னால் இப்போ வந்து எல்லாமே மேக்ஸிமம் சிவன் கோவில் தான் கம்மியான சிவன் கோவில் வந்து வேறு வேறு கோவில் தான் இருக்குது அதிகமாக சிவன் கோவில் தான் அதேமாதிரி இப்போ வந்து வெளி வெளிநாட்டிலேந்து ஃபாரினர்ஸெலாம் வந்து அதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அதேமாதிரி நிறைய கல்வெட்டுகள் அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது நாகேஸ்வரன் கோவில்லயெலாம் இப்போ தமிழில் தமிழில் உள்ள கல்வெட்டுகளெலாம் நிறைய பழங்கால தமிழ் கல்வெட்டுகளெலாம் வந்து நிறைய இருக்குது அதேமாதிரி காசி விஸ்வநாதர் கோவில் அப்படினு எடுத்துக்கிட்டோம்னால் காசி விஸ்வநாதர் அபி முகேஷ்வரர் கோவிலெல்லாம் அங்கே வந்து ஒரு குளமே இருக்குது குள குளத்தில் வந்து கிணறுகளெலாம் வச்சு அதை பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்தமாதிரி அதுக்கு ஒரு ஃபங்சனே கொண்டாடுவாங்க ஃபங்சன் கொண்டாடும் போது அதில் வந்து நிறைய வெளி நாட்டில இருந்து வந்து தண்ணியில வந்து குளிக்கிறதுனால நம்மங்களோடய பாவங்களெலாம் போகும் வந்து சிவன் வந்து அங்கே வந்து குளித்த இடம் அப்படினு சொல்லிட்டு நல்லா புகழ் பெற்றது தஞ்சாவூர் பெரிய கோவில்னு பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன் கட்டினது எல்லாமே வந்து இங்கே பக்கத்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பட் மற்றவங்க வெளியூரில் இருந்தெலாம் வந்து பார்ப்பாங்கள ஒளிஞ் பார்ப்பாங்க ஆனால் நாங்கள் போய் பார்க்க மாட்டோம் அது தான் ஒரு இது என்னன்னா வெ வெளிநாட்டில இருந்தெலாம் வந்து ஃபாரினர்ஸெலாம் வந்து பார்ப்பாங்க ஆனால் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நமக்கு ஒரு அலட்சியம் வந்து இதெல்லாம் போய் பார்க்கணும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதானே அப்படின்ட்டு நம்ம போய் பார்க்காம இருப்போம் ஆனால் இது இதெல்லாம் வந்து அதுமாதிரி இப்போ கல்யாணம் ஆகலை அப்படினா வந்து அதுக்கு இது வந்து கோவிலெல்லாம் நிறைய இருக்குது அது வந்து எப்படினா சூரியனார் கோவில் அங்கே வந்து நம்ம போய் அங்கே அர்ச்சனை பண்ணி அந்த சாமிகிட்ட வந்து வேண்டுனோம்னா அது நம்ம தோசங்களெலாம் கழியும் அப்படினு சொல்லி நிறையா இதெல்லாம் இருக்குது ஐதீகமெலாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க அதேமாதிரி இந்த சைடு திருநள்ளாறு அந்த சைடு போனோம்னா அங்கேயும் நிறைய கோவில்களெலாம் இருக்குது எல்லாமே வந்து எங்கள் நியரஸ்ட் ப்ளேஸ்லேயே இருக்கிறதுனால எனக்கு வந்து ஈஸி எல்லா இடமுமே வந்து ஈஸி ரொம்ப காசு செலவு பண்ணி போகணும் அப்படிலாம் வந்து எந்தவொரு அவசியமும் கிடையாது கம்மியான தூரந்தான் எல்லாமே ஒரு ஒரு ஒரு மணி நேரத்திலே போய்ட்டு வந்துடலாம் ஒரு அரைமண் நேரத்தில் போய்ட்டு வந்துடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் போய்ட்டு வந்துடலாம் இப்போ வண்டியெலாம் டூ வீலர் இருந்துச்சு அப்படினா இப்போ ஒரு பத்து நிமிஷத்திலே போய்ட்டு வந்துடலாம் இப்போ வந்து பஸ்ஸில ட்ராவல் பண்ணி போகணும் அப்படினா இப்போ ஒன்னவரில் போய்ட்டு வந்துடலாம் அந்தமாரியான வந்து டிஸ்டன்ஸ் தான் அதனால எல்லாமே வந்து எல்லாமே புகழ் பெற்றது அப்படின்றதனால வந்து எல்லாமே இதுவாக இருக்கும் எல்லாமே நினைவுச்சின்னங்கள் அப்படிலாம் வந்து நிறைய இருக்குது இப்போ வந்து அருங்காட்சியங்கள் தஞ்சாவூர்க்கு தஞ்சாவூர் சைடு போனோம்னால் அங்கே வந்து சரஸ்வதி மஹால் அங்கே வந்து அருங்காட்சியங்கள் அருங்காட்சியங்களில் வந்து நிறைய இதெல்லாம் வச்சிருக்காங்க அதேமாதிரி இதுக்கு பக்கத்திலேயே இது பக்கத்து தஞ்சாவூர் பக்கத்துலே தஞ்சாவூர் பெரிய கோவில் போனோம் அப்டினா அந்த சரஸ்வதி மஹாலுக்கும் நம்ம ஈஸியாக போய்ட்டு வந்துடலாம் அந்தமாதிரியான இது தான் இருக்குது அதேமாதிரி மணிமண்டபங்கள் அந்தமாதிரி நிறையா இதெல்லாம் இருக்குது கல்வெட்டுகள் இப்போ நாகேஸ்வரன் கோவில்லே அந்தமாதிரி கும்பேஸ்வரன் கோவில் அந்தமாதிரிலாம் கல்வெட்டுகளெலாம் நிறைய இருக்குது இப்போ வந்து கும்பேஸ்வரன் கோயிலுக்கு உள்ள உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நிறைய கடைகள் கடைகள் அந்தமாதிரி வந்து அதிகமாக வந்து இப்போது ஒரு கடைக்கு போனோம்னால் அங்கயே எல்லா பொருளும் வாங்கிக்கிற அளவுக்கு அந்த இது நம்ம அலைஞ்சு அங்கே இங்கேயும் அலையணும் அப்படின்ற ஒரு வந்து அவசியம் கிடையாது பக்கத்துலேயே எல்லாமே கிட்டேயே இப்போ கோவிலுக்கு போகிறோம் அதுக்கு நம்ம என்னென்ன வாங்கிட்டு போகணும் அப்படின்கிறது வந்து அந்த கோவிலுக்கு முன்னாடியே எல்லாமே வச்சிருப்பாங்க நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணனும் டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் அப்படியெலாம் இல்லை இப்போ ஒரு கோவிலுக்கு போனோம்னா ஒரு ஹாஃப்னவரிலே முடிச்சிட்டு வர்ற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக வந்து முடிக்கணுமோ அதுமாதிரி இப்போது உப்பிலியப்பன் கோவில் போனோம் அப்படினா அங்கே வந்து சாமிக்கு இது வந்து வெங்கடாஜலபதி உப்பிலியப்பன் கோவிலில் அங்கே வந்து வெங்கடாஜலபதி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து உப்பு இல்லாத வந்து சாப்பாடு அந்த பிரசாதம் வந்து பிரசாதமெலாம் கூட உப்பு இல்லாமேலேதான் இருக்கும் எல்லாமே வந்து அதிகமாக நிறையா உப்பு போட்டதெலாம் கொடுக்க மாட்டாங்க அங்கே எல்லாம் உப்பு இல்லாதது தான் இருக்கும் இப்போ அந்த கோவிலுக்கு போனோம் அப்படினா அது அதை ஏன் எல்லாம் பணக்கார சாமின்னு வேறு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோவிலில் நிறைய யானை அதுமாதிரி அங்கேயும் குளம் அந்த குளத்தில் வந்து மீனெலாம் வளர்க்குவாங்க அதேமாதிரி இந்த சைடு வலங்கைமான் வலங்கைமான் சைடு போனோம்னால் அங்கேயும் வந்து நல்லா ஃபேமஸ் அந்த கோவிலும் வலங்கைமான் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அங்கே வந்து மாரியம்மன் சாமி இருக்கும் அது அது நல்ல ஃபேமஸான கோவில் அங்கேயும் வந்து நிறைய வெ வெளிநாட்டில உள்ளவங்கலெலாம் வந்து நிறைய இது ப்ரேயர் சாமி பண்ணி சாமிக்கும்பிடுவாங்க அதேமாதிரி சர்ச்சு சர்ச்சை எடுத்துக்கிட்டோம்னால் இங்கே கும்பகோணத்தில் நல்ல பெரிய பெரிய சர்ச்சு அதுக்கும் நல்ல ஃபேமஸான இது திருவிழாவெலாம் வரும் அங்கே வந்து திருவிழா எப்போது வரும்னா சுதந்திர சுதந்திர தினத்துக்கு முத நாள் வந்து திருவிழா வரும் அதனால அதுவும் நல்ல ஃபேமஸானது அதேமாதிரி ஒரு ஒரு ஃபங்சனுமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸாக கொண்டாடுகிறதுனா மகா மகம் தான் இரு பன்னெண்டு வருசத்துக்கு ஒரு தடவை வரும் அதனால அது ரொம்ப இதுவாக செலிப்ரேட் பண்ணுவாங்க கும்பகோணம் சைடு தஞ்சாவூர் தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டோம்னால் ராஜராஜன் பிறந்த நாள் வந்து ரொம்ப இதுவாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதேமாதிரி திருவாரூர்னா தேர் அதுமாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் திருவையாறு திருவையாறுனால் அங்கே வந்து தியாகராஜர் ஆராதனை அதுக்கு வந்து லோக்கல் ஹாலிடேயெலாம் விட்டு அதை ரொம்ப இதுவாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதுமாதிரி கங்கைகொண்ட சோழபுரம் கங்கைகொண்ட சோழபுரம் நிறைய நினைவுச்சின்னங்கள் கல்வெட்டுகள் இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது அதனால அது இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப வந்து எல்லாமே வந்து பக்கத்திலே இருக்கிறதுனால அங்கெலாம் வந்து டூரிஸ்டெலாம் வந்து எங்களுக்கு எங்கள்லாம் வந்து நாங்கள் இப்போ போகிறோம் அப்படினா அவங்களுக்கு வந்து ஏதாவது நம்மகிட்ட கேட்கக்குள்ள அவங்க பேசுவாங்களா பேசிவிட்டு ஃபோட்டோவெலாம் எடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும் அதேமாதிரி நினைவுச்சின்னங்களாக அது வந்து பொருட்களெலாம் இப்போ வந்து தஞ்சாவூர் போனால் தலையாட்டி பொம்மை கும்பகோணம் வந்தால் அந்த இது விளக்கு அதுமாதிரி குத்து விளக்கு அதமாதிரி ஃபேமஸாக வெளியூரில் உள்ளவங்களெளாம் வந்து அதை வந்து நல்லா விரும்பி வாங்குவாங்க இந்த பொருள்லாம் விரும்பி வாங்குவாங்க அதனால வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் அதேமாதிரி நினைவுச்சின்னம் இப்போ ஒரு ஒரு இடத்துக்கும் நம்ம போனோம்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா நினைவு நினைவாக ஏதாவது அதை நினைச்சி ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்ன்னு நினைப்போம் இல்லையா அதுமாதிரி நிறைய இருக்குது